ஹலோ ராஜேஷ் கிளீனிக்கா டூ டேஸ் பிஃபோர் உங்கள் கிளீனிக்கு ப்லெட் டெஸ்ட் கொடுக்க வந்துயிருந்தன் அது தான் ப்லெட் டெஸ்ட் வந்துருச்சா ஆ அதில் சொல்லுங்கள் எனக்கு வந்து தலை சுற்றுற மாரி இருக்கு அடிக்கடி மயக்கம் வருது இருக்கணும் டாக்டர் ஆ சரி டாக்டர் இதுக்கு வேறு எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா டாக்டர் ஆ நான் வீட்டிலே இருந்து போட்டுக்கறேன் டாக்டர் இனிமே எப்போ உங்கள் கிளீனிக் வரணும் ஆ இல்லை இல்லை கொண்ட்டு வந்துடுறன் டாக்டர் வரும்போது ஆ சரி டாக்டர் இதுலாம் கன்டினியூவாக ப்ரொவைட்பண்ணாக்க எனக்கு சுகர் லெவல் கம்மியாகுமா டாக்டர் சரி டாக்டர்